இந்தியாவில் மிகவும் அறியப்பட்ட கலாச்சாரம் அப்படினா அது ஹிந்து கலாச்சாரந்தான் ஹிந்து கலாச்சாரம் பாரம்பரியம்தான் இந்தியாவில் அதிகமாக மேலோங்கி இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மதங்கள் என்னென்ன அப்படினா இஸ்லாம் கிறிஸ்துவம் ஹிந்து இந்த மூன்று மதங்கள்தான் பெரும்பான்மையாக இருக்குது இந்து மதம் அப்படின்றது நெத்தியில் பொட்டு வைக்கறதும் உருவை வழிபாடை செய்கிறதுமா இருக்கறதுதான் ஹிந்து கலாச்சாரம் இங்கே இஸ்லாமிய கலாச்சாரம் அப்படின்றது இது முற்றிலும் முரண்பாடானது இதில் உருவ வழிபாடு எதுவும் கிடையாது எல்லாமே இறைவனை தொழுகையின் மூலிமா வேண்டுகிறது கிறிஸ்துவ கலாச்சாரம் அப்படின்றது ஏசு அவர்களை இறைவனாக மதிக்கிறது கிறிஸ்துவ கலாச்சாரம் இந்த மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவினுடைய கலாச்சாரம் வித்தியாசமாகவும் இருக்குது ஏன்னா இது பழங்கால முறையை தழுவி இருக்கிறதுனால இந்த ஏக அதிகபடியான மொழி பேசும் மக்கள் இருக்காங்க